நான் வந்து இந்த கிருஷ்ணகிரியில்யெல்லாம் நான் சங்கம் சில்க் ஹவுஸ் கிருஷ்ணா சில்க்ஸில் தான் துணி எல்லாம் வாங்குவேன் பர்ச்சஸ் பண்ணுவேன் ஆனால் இப்போது ஆன்லைனில் எல்லாம் மீஷோ என்ற ஆப்பில் துணி தள்ளுபடி போடுறாங்க அப்புறம் பியூட்டி ப்ராடக்ஸ் எல்லாம் போடுறாங்க நான் அந்த பியூட்டி ப்ராடக்ஸ் வாங்கினேன் அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அதில் கூப்பன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க தள்ளுபடியும் வந்துருச்சு ரொம்ப நல்லாயிருக்கு அந்த அந்த மீஷோ ஆப்ஸில் எல்லாம் ப்ரோடக்ஸ் நல்லாயிருக்குது ஸோ ஸோ அது வாங்கலாம் அப்புறம் ட்ரெஸஸ் வாங்கினேன் ட்ரெஸ்ஸஸ்லேயும் சூப்பர் குவாலிட்டி அந்த துணி தரம் அந்த குவாலட்டி அப்புறம் அந்த ஸ்டோன் ஒர்க்கெலாம் சூப்பராக இருந்தது அப்புறம் ரொம்ப கம்மியான விலையும் கொடுக்கறாங்க நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் நானும் மற்றவங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் நானும் சொன்னேன் இந்த ஆப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கெலாம் பயன் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்ட்டு ஸோ மீஷோ ஆப்ஸ்